ஹலோ வணக்கங்க கே கேபிஜி ட்ராவல் ஏஜென் ஆமாம்ங்க ஓகேங்க நீங்கள் எத்தனை நாள் ட்ராவல் ப்ளான் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் வரதா இருக்கீங்க மூணு நாளுங்களா எத்தனை பேர் வரதா இருக் மூணு பேருங்களா எத்தனைங்க மூணு நாளுங்களா இல்லை ப்ளேஸ் எந்தெந்த ப்ளேஸ் போறதாக ஐடியா வச்சிருக்கீங்க ஓகே ஓகேங்க ஓகேங்க இப்போ கேப்பா வேணுங்களா எப்படிங்க எ எத்தனை பேர் த்ரீ மெம்பர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஓகே ஓகேங்க டாக்ஸி இருக்குங்க டாக்ஸியில மெயினான ஏரியாஸ் மெரினா கவர் பண்ணால் மெரினாவை சுற்றி காந்தி செ எம்ஜிஆர் நினைவகம் அப்புறோம் பார்த்திங்கன்னா லட்சுமி அதிர்ஷ்ட லட்சுமி கோவில் இருக்கு அப்புறோம் வேறு என்னென்னா இந்த கலையரங்கம் நிறையா ப்ளேஸ் அந்த அவுட்ருலயே இருக்குங்க த்ரீ டேஸுங்கம்போது போகற வழில நிறையா ப்ளேசஸ் இருக்குங்க ப்ளேசஸ் சென்னையில மட்டும் வேணுங்களா இல்லை அவுட்ரு சென்னையை விட்டு அவுட்ரு ஓகேங்களா வர வழில நிறையா ப்ளேசஸ் இருக்குங்க த்ரீ டேஸுங்கம்போது நல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாங்க அதுவும் பார்த்தர்லாங்க மாமல்லபுரம் அந்த அந்த தஞ்சாவூர் சைடு அந்த சைடு வந்தாங்கன்னா அது அந்த சைடும் பார்த்துட்டு வந்துடலாம் தஞ்சை பெரிய கோயில் ஆ மதுரை மீனா அம்மா அமௌண்ட்டு த்ரீ டேஸுங்கம் போதுங்க செவண்ட்டி ஃபை தௌசணுக்கு மேலே வருங்க ஓகே ஆ ஓகேங்க பீச் கீச்சுலாம் வேணுன்னா க சொல்லுங்கள் என்ன சார்ட் இருக்குங்க சார்ட் வேணா கால்குலேட் பண்ணி அனுப்பி விட்டுறேங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கால் பண்றிங்களா ஓகேங்க அந்த சார்ட் அனுப்புகிறேங்க ஓகே தேங்க்யூங்க ப்ளேஸ் ட்ராவலிங் ப்ளேஸும் வேணா சார்ட் இருக்குங்க சார்ட் அனுப்பி வைக்கிறேங்க ஓகேங்க ஓகே தேங்க் யூ